ஈரோடு மாவட்டத்தில் காலநிலை சீராக இருக்குது மழை பெய்யும் போது மழை பெய்யும் காற்றடிக்கும் போது காற்றடிக்கும் வெயில் அடிக்கும் போது வறண்டு போய்விடும் எங்கே பார்த்தாலும் வறண்ட காட்சியாக இருக்கும் சம்மர் சீசனில் இப்போது மழை பெய்யும் போது டேமில் சீக்கிரம் தண்ணி நிறைஞ்சி பரு இது வயலில் இருக்கிற நெற்பயிரெல்லாம் மூழ்கிடும் அழுகி போய்விடும் அந்த மாதிரி நாசங்களெல்லாம் நடக்கும் அதே மாதிரி காற்றடிக்கும் போது இந்த ஏரியாவில் வந்து வாழை மரம் அதிகமாக பயிரிடகிறதுனால வாழை கரும்பு இதெல்லாம் வந்து சாஞ்சுறும் இந்த மாதிரி சேதங்கள் அதிகமாக ஏற்படும் நீ அது அடிக்கடி வெயில் கா பனி காலத்தில் காய்கறி எல்லாம் வந்து விளைச்சல் கம்மியாக இருக்கும் அதனால் ரொம்ப கிராய்கியா இருக்கும் காய்கறிகளுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கால நிலைலேயும் மாறிக்கிட்டே இருக்கும் ஆனால் சீராக தான் போய்கிட்டே இருக்கும் எல்லா பருவ நிலைலேயும் இந்த மாற்றங்கள் சீராக தான் இருந்துகிட்டே இருக்குது